ஓவியம் தீட்டும்போது ஓ இது பெயிண்ட்டு ப்ரஷ்ல தீட்டுறதில்ல ஓவியப் ப்ரஸ்ஸுக்கள் ஓவியம் வரையிறதுக்குனே கலர்ஸுகள் ஓவியம் வரையிறதுக்குனே ப்ரஸ்ஸுக்கள் எல்லாமே ஓவியம் வரைகிற உடைய பவர்புல்லான ஏ இந்த சாமான்களெலாம் ப்ரஸ்ஸு ப பெயிண்ட்டிங்கு அதெல்லாம் வந்து கடையில் கேட்டாலே ஓவியம் வரைகிற இதுக்கு பெயிண்ட்டிங்கு இது அப்படின்னு சொன்னாலே அவங்க எல்லாம் செட்டாக கொடுப்பாங்க அதுக்குன்னு தனியா இ விற்கறாங்க அதை நம்மக் கேட்டு வாங்கிட்டு வந்து நாம் வந்து அதுக்குன்னு நல்லா ஓவியம் நல்லா அழகா வரையறது வந்து

வரைஞ்சுட்டு வந்தோம்னால் உண்மையிலே ஃபஸ்ட் ப்ரைஸ் வர்றதெல்லாம் இருக்குது வாங்கியிருக்கறவங்கள்லாம் வாங்கியிருக்குறாங்க இல்லைனெலாம் சொல்லலை ந வெளிநாட்டில் வெளிநாட்டு வரைக்கும் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு ஓவியக்கலை வந்து அருமையான ஓவிய ட்ராயிங் வரையறது இருக்குது அதுவும் இயற்கை காட்சிகள் ஒரு ஒரு பொம்மைங்கள் குழந்தைங்க அதாவது மிரு இ மிருகங்களுடைய செயல்கள் சிங்கம் புலி மயில் பலவகையான பறவைகள் இயற்கையான காட்சிகள் சூரியன் உதிக்கும் போது சூரியன் மறையும் போது கிய அதாவது த தண்ணி நீர் நீர் போ மேலிருந்து கொட்டும் அருவிப் போல ய கடல்கள் போல ப புல்லுகள் மொ மொளச்சு அதுலிருந்து தண்ணி அலைகள் போகும்போது ரொம் அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப இயற்கையாக இருக்கும் அழகா இருக்கும் ரொம்பப் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்களெலாம் அந்த ஓவியக்கலையை வரஞ்சு சேல்ஸ் பண்ணும் போது நம்ப ஆர்வத்தோடு அத ச கா பணம் கொடுத்து வாங்கி வெச்சுக்கிறாங்க அது அப்படியெல்லாம் இருக்குது ஆனால் அதுக்குன்னு வாங்குகிற ப்ரஷ்ல தான் அது யூஸ் பண்ண முடியும் அப்போதான் அந்த ஓவியக் கலை வந்து நல்லா இருக்கும் அதை விரும்பி வாங்குகிறவங்கள்லாம் இன்னமும் வாங்குகிறவங்க இருக்கிறாங்க